ஹலோ ஹலோ சார் கேப் டிரைவருங்களா ம் நாங்கள் நாங்கள் சென்னைலேருந்து பேசுகிறோம் கல்லணை ஸ்ரீரங்கமும் சுற்றி பார்க்கணும் ரெண்டு நாள் அஞ்சு பேர் ஆமாம் சார் அதான் நீங்கள் உங்களோடய ஃபீஸ் பற்றி சொன்னீங்கன்னா வர்றதுக்கு ரெண்டு நாள் நீங்கள் கிலோமீட்ரு போட்டோமுன்னா சரி நாள் நாள் கணக்கு நாள் கணக்கு தான் கல்லணை ஒரு நாள் ஸ்ரீரங்கம் ஒரு நாள் ஆமாம் அஞ்சு பேர் சாப்பாடெல்லாம் நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே ம் ஆமாம் சாப்பாடு

ஆமாம் ஆமாம்

ரூமு உங்கள் வண்டியில அரேஞ்ச் முடியும்ங்களா இல்லை நாம்மளே நாம்மளே பார்த்துக்கலாங்களா ரூம் ரூம்

ஓகே ஓகே க சரிங்க சார் அது கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார் வாங்குகிறீங்க கிலோமீட்டருங்களா கம்மி பண்ண முடியாதா சார் ஓ ஓகே ஓ ஓகே ஓகே அப்படியா ஓ ஓகே சார் ஓகே சார் ஏசிங்களா நான் ஏசிங்களா சார் ஏசி தான்ங்களா சரிங்க சார் சரி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் நான் ரிஸீவ் பண்ணிக்கிறேன் சார்

சரிங்க சார் ஓகே சார் ஆ புக் பண்ணிக்கிறேன்ங்க சார் ஓகேங்க சார் தேங்க்யூ சார்